ஃபஸ்ட் பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டுக்கணும் தலையில் அப்புறம் வந்து போகிறப்ப சைடு மிரர் பார்த்து போகணும் இண்டிகேட்ரு அதாவது எந்த பக்கம் திரும்புகிறோமோ அந்த பக்கம் இண்டிகேட்ரு போட்டு போகணும் கை இண்டிகேட்ரு அடுத்தது கை காட்டியும் போகலாம் கை போட்டும் போகலாம் அடுத்து எதுக்க வர்ற வண்டி எப்படி வருது எந்த பக்கம் போகுது அப்படின்னு பார்த்து சாலையில் இது வெச்சுருப்பாங்க இந்த சிக்னலு மற்ற இந்த அது என்ன போர்டா அதெல்லாம் வெச்சுருப்பாங்க அதை பார்த்து போகணும் அப்புறம் நமக்கு வந்து ரிக்கார்ட்ஸ் வந்து மெயின் வந்து லைசன்ஸ் வேணும் அது வந்து கரன்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ரெனியுல் பண்ணணும் அப்போப்போ அதேமாரி இன்சூரன்ஸு இன்சூரன்ஸு கரன்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ நம்ம சிங்கிளாக போகையில் அப்படி டபுள்ஸாக போகையில் பின்னாடி உக்காந்திருக்கவங்களையும் பார்த்து ஓட்டணும் அவங்க துணிமணியெல்லாம் எப்படி உடை போட்டிருக்காங்க அப்படின்னு